சுற்றுலாத்தலங்கள்லாம் தமிழ்நாட்டில் வந்து நிறைய இருக்குது அதில் வந்து ஃபேமஸானது மெரினா பீச் தஞ்சை பெரிய கோவில் தஞ்சை டிஸ்டிக்லனா தஞ்சை பெரிய கோவில் ரொம்ப ஃபேமஸானது அங்கே வந்து அழகாக இருக்கும் நந்தி வந்து வளகிர்ற மாதிரிலாம் சொல்லிருக்காங்க அ அது ஒன்று ஒன்றும் அழகாக நம்ம வர்ணிச்சு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் அப்புறம் வந்து மெரினா பீச் அழகாக இருக்கும் அங்கே நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஃபேமிலியோட போயிட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்புறம் வந்து ஒவ்வொரு இடத்தையுமே ஒரு ரசித்து அழகாக நம்ம தான் சுற்றுலாத்தலங்கள்னு சொல்லணும் ஸ்கூல் டைமில் காலேஜ் டைம்லாம் நிறைய சுற்றுலா அழைச்சிட்டு போவாங்க ஒவ்வொன்றையும் ஒரு ஒரு விதமாக ரசிப்போம் நம்ம அது வந்து ஒரு பார்க்கவே அழகாக அமைதியாக நல்லாயிருக்கும் அது வந்து நம்ம ஒரு அழகாக ரசித்து ரசித்து பார்ப்போம் திருப்பதி போயிருந்தேன் அங்கே வந்து அழகாக இருந்துச்சு அப்போ வந்து நம்ம எங் எங்கையுமே ஒரு ஒரு கிளி கிளினா கிளி கொக்கு அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய பார்த்துருப்போம் ஆனால் அங்கே வந்து ஒன்று ஒன்றையும் ஒவ்வொரு இதுலேயும் ஒரு ஒரு கலரில் இருந்துச்சு பார்க்கவே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக அழகழகாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஒவ்வொரு விஷயத்த பார்க்கும் போதும் அதை வந்து நம்ம என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருந்தோம் அப்புறம் வந்து நல் ஒரு நல்ல ஸ்பாட்னா நல்ல சுற்றுலாத்தலம்னா என்ன என்ன சொல்லுவேன்னா நான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அந்த அம்மன் வந்து அழகாக இருக்கும் நல்லாயிருக்கும் பார்க்கவே அழகாக இருக்கும் நம்ம ஒரு கோ கோ போனோன்னே நல்லாயிருக்கும் அந்த கோவில் பார்க்க அப்புறம் ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்தில் வந்து என்னது கடலில் வந்து ட்ரெயின் வந்து போகிற மாதிரியும் ட்ரெயின் போகிறப்ப ட்ராக் மூடுற மாதிரியும் மற்ற டையமுத்துல ஓப்பன் ஆகுற மாதிரியும் அந்த மாதிரி செட் பண்ணிருப்பாங்க அது நல்லாயிருக்கும் அழகாக இருக்கும் பார்க்கவே ஒரு பிரமிப்பாக இருக்கும் அப்புறம் வந்து அப்புறம் வந்து ஒவ்வொரு இதையும் அழகாக உற்றுநோக்கி நம்ம கவனித்து பார்க்குற மாதிரி ச இது பண்ணிருப்பாங்க சுற்றுலாத்தலங்களும் அதிகமாக வந்து நிறைய இடத்துல இருக்குது தமிழ்நாட்டுல நிறைய இதை சொல்லலாம் இப்போ வனவிலங்கு பூங்காக்கள்லாம் வச்சீங்களேன் அங்கே வந்து அனிமல் பேர்ட்ஸ் அந்த மாதிரி மட்டுமே அதை வந்து வச்சிருப்பாங்க அங்கே வந்து பாம்புகள்லேயும் நிறைய வகைகள் புறாக்கள் நெற பறவைகள் நிறைய வகைகள் விலங்குகள் நிறைய வகைகள் ஒன்று ஒன்றும் பார்க்கும் போது ஒவ்வொரு வித்தியாசத்தில் அமைஞ்சிருக்கும் நல்லாயிருக்கும் பார்க்கவே சிலது பார்த்தா பயங்கரமாக இருக்கும் சிலதுந்து அழகாக இருக்கும் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு இது வித்தியாசம் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் அழகாக இருக்கும் இப்போ இயற்கையாக இயற்கையை பார்க்குறோமே அவ்வளோ அழகாக இருக்கும் அப்புறம் வந்து ஈஷா ஈஷாவும் ஒரு அழகழகான சுற்றுலாத்தலம் அங்கே வந்து சிவன் வந்து அழகாக இருப்பாங்க அப்புறம் வந்து அவங்க உட்காந்துருப்பாங்க அதுவே தெரியாமல் தலையை மட்டும்தான் உட்காந்துருப்பாங்க அவங்களுக்கு அடியில் வந்து அவங்க உட்காந்திருக்கறது தியானம் பண்ணிக்கிட்ருக்க மாதிரி ஒரு இது இருக்கும் அது வந்து தண்ணிக்கு அடியில் தான் இருக்கும் அதுவே சில பேருக்கு தெரியாது ஆனால் அது அழகாக இருக்கும் அவங்க உட்காந்து தியானம் பண்ணுறதுதான் அந்த ஈஷாவோட இது ஆனால் வந்து அதை வந்து ஃபுல்லாக தியானம் பண்ணுற மாதிரி காமிக்க மாட்டாங்க அதை வந்து அவங்க சும்மா அவங்களோட தலை நெஞ்சு வரைக்கும்தான் காமிச்சிருப்பாங்க உடம்பு ஃபுல்லாவே காமிச்சிருக்க மாட்டாங்க ஆனால் அடியில் அழகாக மடியில் தியானம் பண்ணி கையை வச்சி தியானம் பண்ணிகிட்டு உட்காந்துருப்பாங்க கண்ணை மூடிட்டு அழகாக இருக்கும் அதுமாரி நிறையா இருக்குது நிறையா சுற்றுலாத்தலங்கள் இருக்குது ஒவ்வொன்ன பற்றி அழகாக சொல்லலாம் எங்கள் ஸ்கூல் டைமில் காலேஜ் டைம்லலாம் நிறைய இடத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க ஒவ்வொன்றும் பார்க்கும் போதே அவ்வளோ அழகாக இருக்கும் அப்புறம் தஞ்சாவூர் பெரிய கோவில் வந்து அந்த கல்வெட்டுலாம் அழகாக இருக்கும் தமிழ்லையே இப் முன்னாடிலாம் வந்து சமஸ்கிருதத்தில் தான் பண்ணிருப்பாங்க ஆனால் வந்து அழகாக கல்வெட்டிலையே ஒவ்வொரு எழுத்துக்கள்லேயும் அழகாக பொறித்து வச்சிருப்பாங்க அதெல்லாம் எவ்வளோ அழகாக பொறித்து வச்சிருக்காங்க தெரியுமா அவ்வளோ அழகாக இருக்கும் ஒவ்வொரு கல்வெட்டும் சூப்பராக இருக்கும் அது இன்றைய காலம் வரையும் அதை அழிக்க முடியாத கல்வெட்டாக அமைஞ்சிருக்கு அழகாக இருக்கும்